உலகத்துல நிறைய மொழிகள் இரு இருக்குது அதில் தமிழ் மொழிக்குனு தனி சிறப்பு இருக்குது நம்ம தமிழ் மொழியின் சிறப்பினை உணர்த்துறதுக்குன்னே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் அவர்களால் செம்மொழி மாநாடு நடந்தது அதில் ஒற்றுமை பண்பாடு கலைநயம் இலக்கணம் என பல பண்புகளை பார்த்தோம் அது தொலைக்காட்சியை பார்த்த மக்கள் வந்து தமிழோட முக்கியம் தை உணர்ந்து தமிழில் பேசவே அதிகமாக பேசினர் தமிழ்மொழி அக்காலத்தில் ய அந்தளவுக்கு இல்லைனா கூட இக்காலத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்குனுதா சொல்லணும் அதன் வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குதுனா அ நிறைய வ் பசங்கள் வந்து ஆங்கிலத்து ஸ்கூல் வழியே போகிறத்த விட தமிழ் ப பள்ளிகளில் படிப்பதே ஆர்வம் காட்டி உள்ளனர் அது மட்டும் இல்லை தமிழ் பள்ளியில் படிக்கும் மாணவருக்கு அரசு வேலையும் உண்டு இப்போது பெரும்பாலும் வீடுகளில் பெயர் பலகை கூட தமிழில் தான் உள்ளது அதுவும் தமிழ் மக்கள் தமிழ் என்று சொல்லும் போது அவ்வளோ பெருமிதம் கொள்கின்றனர் சிங்கப்பூர் மலேஷியா கூட பிஸ்னஸ் எல்லாம் தமிழ் மொழியில் தான் பண்ணுறாங்க பொங் பொங்கல் பண்டிகை கூட தமிழ் கலாச்சாரத்தை மார்ற்ற கூடியது தாகவே இருக்குது